தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன அந்த விழாக்கள்ல வந்து உள்ளூர் மரபுகள் போன்ற பல விஷயங்கள் இருக்குது தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து ஹோலி தீபாவளி பொங்கல் திருவிழா இது மாதிரி மகாமகம் ம மாசி மகம் இதெல்லாம் நிறையா இருக்குது குடமுழுக்கு அந்த மாதிரி நிறையா இருக்குது கரிகால சோழன் பிறந்த நாள் அப்புறம் ஆணன் முக்கியமான தலைவர்கள் பிறந்த நாள் பெரியார் இந்த மாதிரி நிறையா பேர் அண்ணல் அம்பேத்கார் பிறந்த நாள் அது மாதிரி நிறையா பேர் பிறந்த நாள் நிறைய லாம் கொண்டாடப்படுகிறது தீபாவளி பொங்கல் இது மாதிரி நிறையா கொண்டாடப்படுகின்றன திருக்கோவில்லலாம் வந்து பரிகாரம் பூஜை அப்புறம் தஞ்சாவூர் பெரிய கோவில்லலாம் ரொம்ப ஃபேமஸா நடக்கும் அப்புறம் திருவிழா குடமுழுக்கு கும்பாபிஷேகம் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாகவே நடந்துக்கிட்டுருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து கும்பகோணத்தில் ரொம்ப ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது வந்து குட மகா மாசி மகம் அது வந்து பன்னெண்டு வருசத்துக்கு ஒரு டைம் நடக்கும் இது மாதிரி நிறையா மகம்லாம் நடக்கும் மகம் வரும் மகம்லாம் நடக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாகவே நடக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து தீபாவளி ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுவாங்க அவங்க வந்து தீபாவளி ஹோலி இது மாதிரி நிறையா குரு பரிகாரம் குரு ஸ்தலம் குரு பரிகாரம் இது மாதிரி பரிகாரங்கள்லாம் நிறையா திருக்கோவில்களில் பரிகாரம் முறை அன்னதானம் இது மாதிரி நிறையா முறைகள் பின்பற்றப்படுகின்றன நிறையா கலாச்சாரம் அது மாதிரிலாம் பின்பற்றப்படுகிறது இப்போது கோவில் திருவிலாக்களெல்லாம் யானை இ குதிரை இது மாதிரி எல்லாத்தையும் அலங்கரித்து யானையெல்லாம் ஊர்வலமாக விடுவாங்க அப்புறம் வந்து திருவிலா டைமில் மாசி ம இது மாதிரி டைமிலலாம் இது மாதிரி டைமிலலாம் சாமி எல்லாம் ஊர்வலமாக வரும் கும்பகோணத்தில் வந்து தேர் தேர்லாம் வந்து வரும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பாரம்பரிய முறையில் நடத்துவாங்க கும்ப தஞ்சை மாவட்ட மக்களே ரொம்ப கோலாகலமாக மாசி மகம் திருவிழா இது மாதிரி அனைத்தையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா நல்ல முறையில் நடத்துவாங்க அவங்க அவங்க நடத்துகிற எல்லா விஷயமுமே பாரம்பரிய தொடர் தொடர்பான ஒரு ரொம்ப இந்த இப்போ உள்ள சுச்சுவேசன்ல இப்போ உள்ள இளைஞர்கள் சரி வயசானவங்க சரி யாராக இருந்தாலும் சரி அப்போது பழைய காலத்தில் உள்ள இது மாதிரியே தான் இப்போயும் மற்ற ஃபங்க்சன் இது மாதிரி உள்ளூரில் எந்த உள்ளூர் தஞ்சாவூர் இது மாதிரி எந்த கலாச்சாரமாக இருந்தாலுமே எல்லாம் பழைய பழைய முறையில் பாரம்பரிய முறையில் பரம்பர பரம்பரையாக நடத்தப்பட்டு வருகிறது அதிகமான அதிகமான மக்கள்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறார்கள் தீபாவளி ஹோலி இது மாதிரிலாம் அதிகமான கோவில்கள் நடேஸ்வர கோவில் இது மாதிரி நிறையா கோவில்களெல்லாம் நிறையா பூஜை பரிகாரம் திருவிழா அபிஷேகம் முறை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப பாரம்பரியத்தோடு ரொம்ப கலாச்சார பண்புகளோடு இப்போ உள்ள சுச்சி இப்போ உள்ள ட்ரெண்டு ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி இல்லாமல் பழைய கலாச்சாரங்களையும் ரொம்ப ரொம்ப பின்பற்றிட்டு வர்றாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான திருவிழாக்கள் எல்லாமே பக்தி விஷியம் அனைத்துமே ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் கொண்டாடிக்கிட்டு வர்றாங்க இது வந்து தஞ்சை மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோசத்தை ரொம்ப ஏற்படுத்துகிறது அதற்கான மரபு வழி போன்றதையும் பின்பற்றுகிறாங்க இதனால் மக்கள்லாம் ரொம்ப பழைய பாரம்பரிய முறையில் நடத்தப்படுறதுனால ரொம்ப சந்தோஷப்பட்றாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க இது மாதிரி விழாக்கள்ல எல்லாம் அவங்க வந்து பழைய நியாபகங்கள் அவங்களோட பழைய நாபகங்கள் பாரம்பரியமாக அவங்க என்னென்ன தொடர்ந்து வர்றாங்களோ அதெல்லாம் ரொம்ப நடக்கும் அதில்லன்னாலும் தஞ்சை ஊர் மாவட்டத்தில் உள்ளவங்க ரொம்ப மகிழ்ச்சியா விழாக்கள கொண்டாடி வர்றாங்க